ஹலோ குட்ஆஃப்டர்நூன் மேம் ஆ ஆமாங்க மேம் சொல்லுங்கள் ஃபர்னீச்சர் கடை தான் ஓகே ஓகே எந்த மாதிரி ஃபர்னீச்சர் எதிர் பார்க்கறீங்க நீங்கள் ஓகே ஓகேங்க அப்போ நான் அட்ரஸ் கொடுக்றேன் அந்த ஆ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அட்ரஸ் கொடுக்றேன் வந்துட்றிங்களா என்ன என்னைக்கு மேரேஜுங்க ஒன் மந்த்து இருக்குங்களா

ஓகே மேம் இது தருமபுரி பென்னாகரம் ரோட்டில் வந்து ஃபர்னீச்சர் கடை வச்சிருக்கோம் அது சரி நம்பர் கொடுக்கறேன் நீங்கள் வந்து அதுக் கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களை ரிஸீவ் பண்ணிக்கிறேன் என்னென்ன ஃபர்னீச்சர் வேணுமோ நம்ம வந்து இதை ஏற்றிக்கிலாம் ம் ம் ஓகே மேம் எனக்கு தான் இல்லை பே மா இருக்கு ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கு அது இல்லை ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கு நீங்கள் நேரில் நேரில் வந்திங்கனா ஒன்று ரெண்டு டிசைன் பார்த்துட்டு அப்புறோம் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால தான் நேரில் வர சொல்கிறோம் அமௌன்ட்டு வந்து பாத்தீங்கனா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு ஆன்லைன் பேமண்ட்டும் இருக்கு அது எப்படினாலும் ஓகே தான் மேம்

ஓகே ஓகே மேம்

ஓகே மேம் நீங்கள் வாங்க நான் கால் உங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ம் இல்லை ஆன்லைனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அது உங்களுது ஏன் நேரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின் சொல்லிவிட்டு சொன்னேன் உங்கள் ஃபோட்டோஸ்கிட்ட உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாருங்கள்

ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே மேம் வாங்க வாங்க ஆ ஆமாம் மேம் டெலிவரி சார்ஜ் மட்டும் நாங்கள் இங்கே ஒரு மினி ஆட்டோ இருக்கு ஆட்டோவில ஏற்றி அமிச்சிருவோம் நீங்கள் எவ்வளோ ஃபர்னீச்சர் எடுக்றிங்களோ அதை பொறுத்து நீங்கள் டெலிவரி சார்ஜு கொடுத்துர்ணும் அவங்களுக்கு அங்கே பென்னாகரத்துலந்து இங்கே நீங்கள் பாலக்கோடு வரணுனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் பக்கம் கேட்பாங்கங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரு மூணு பேரு வரணும் ஏற்றறுக்கு இறக்கறதுக்கெல்லா ஆள் வேணும் அதனால ஒரு த்ரீ தௌசண்லந்து ஃபைவ் தௌசண்ட் குள்ளே இருக்கும் அமௌன்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க சார் ஃப்ரீ டெலிவரி அப்படி இல்லை மேம் பெட்ரோல் சார்ஜு இருக்கு அவங்களும் ஆள் வச்சி தான் வேலை செய்யறோம் அவங்களுக்கும் அந்த ஃபேர் அமௌன்ட் கொடுக்குணும் ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ திங்க்ஸ் எடுப்பிங்கனும் தெரில இல்லையா நீங்கள் எடுக்கறதை பொறுத்து தான் எவ்வளோ அமௌன்ட்டுன்னு சொல்ல முடியும் கரெக்ட்டாக சொல்ல முடியாது இப்போதிக்கு நீங்கள் வந்து ஸ் ஷாப்பில் எவ்வளோ எடுக்கறீங்க சரியாக இப்போ கட்டில் பீரோ மெத்தை டுர ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இல்லாமல் வேறு எதாவது க்ரைண்டர் அந்த மாதிரி என்ன இது வேணுமோ உங்களுக்கு என்னென்ன ஃபர்னி ஃபர்னீச்சர் ஐட்டம்ஸ் சேரு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்கு அது நீங்கள் எவ்வளோ திங்க்ஸ் ஏற்றுறிங்க அதை பொறுத்து ஃப ஃபேர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மேம் வேறு ஒன்றும் இல்லை கம்மியாக எடுத்திங்க நீங்கள் நீங்களே எதாவது காரு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திங்கனா கம்மியான கட்டில் பீரோலாம் எடுக்கல அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன போ ஃபர்னீச்சிங் ஃபர்னீச்சர் ஐட்டம் தான் எடுக்குறீங்க ஸ்டேஷ்ன அந்த மாதிரினா நீங்கள் காரில் கூட அப்படியே கீழே வச்சிட்டு போயிரலாம் அதனால நீங்கள் கட்டில் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வ ஆ சார்ஜஸ் அதிகம் ஆகுங்க அந்த ம்

உட்டில் உட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது இப்போ இப்போ எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல்லாம் தான் மேம் இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி இதுலாம் இருக்கிறதுனால ம் ஸோ இப்போ நீங்கள் கட்டில் பீரோலாம் நல்ல உட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்ட்டி தௌசண்ட் தான் மினிமமே ஃபிஃப்ட்டி தௌசண்ட் தான் தேர்ட்டி தௌசணுக்குலாம் இப்போ உட்டே கிடையவே கிடையாது கட்டில் பீரோன்னு பார்த்துட்டிங்னாலே கட்டில்லே ஃபிஃப்ட்டி தௌசண்ட் அதே நீங்கள் இரும்பில் எடுத்திங்கனா பதனஞ்சாயிரத்துலிந்து இரும்பில் இருக்கு அந்த இரும்பை பொறுத்து அது மெட்டலை பொறுத்து ம் ஓகே மேம் நேரில் வா ஃபோ ஃபோட்டோ அனுப்புகிறேன் நேர்லையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே மேம் ம் ஆ அனுப்புகிறோம் இப்போ உடனே அனுப்புகிறோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்